யோகா என்னோடய நண்பர் நல்லா பண்ணிட்டு இருந்தார் இப்போ வந்து எனக்கு வந்து ரொம்பவுமே தலை வலி எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் சரியாக பண்றதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறது இந்த மாதிரி நிறையா பிரச்சினையெல்லாம் இருந்தது அப்புறம் நான் அவர் கூட கொஞ்சம் பயணம் பண்ணேன் அதாவது அவர் என்ன பண்றார் இந்த மாதிரி நம்மளும் கூடவே போகும்போது அவர் சில யோகா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அது பார்க்கும்போது அவருகிட்ட கேட்டேன் இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு அவர்தான் இந்த மாதிரி சொன்னார் இந்த இந்த யோகாலாம் பண்ணும்போது என்னென்னால் நம்ம வந்து எதாக இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற மாதிரி வருது நல்லா உடம்பும் நல்லா வலிமையாக இருக்குது இதனால் நமக்கு வந்து எந்த பிரச்சினையும் இல்லை நமக்கு வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்ட்ரெஸ் ஈஸியாக இருக்கற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் நான் அதனால் நான் டிரை பண்ணி பார்த்தேன் எனக்கும் அது ரொம்பவுமே விருப்பமாக இருந்தது என்னோடய உடம்பும் சரி என்னோடய மனதும் சரி ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருந்தது எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவாக எடுக்க முடிஞ்சுது உடம்புன்னு பார்த்தீங்கன்னா கால் வலி இந்த மாதிரில்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்பவுமே ஃபிரீயாக இருந்தது